அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு